நல்ல கைப்பம்ப்பு அது வந்து எங்கள் விலேஜில் இருக்குதுங்க அது நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்து எனக்கு என்ன அதில் தான் உங்களுக்கு எல்லாமே தண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேன் நான் வே வேலை செய்ய எப்படி வேலை செய்யுதுனு பார்ப்பேன் சொல்ல முடியாமல் கய அதில் இருந்து கைப்பம்ப்பு கைப்பம்ப்பில் தான் உங்களுக்கு அதில் நிறையா வந்து அதில் ஒரு பத்து டைம் அடித்தா தான் உங்களுக்கு தண்ணி வந்து மேலே வரும் நிறைய வந்தவொடனே நாங்கள் எடுத்துட்டு போய் எல்லாம் நிறையா எடுத்துட்டு போய் ஊற்றுவோம் தண்ணி பிடிச்சுட்டு எடுத்துட்டு போய் செடிங்களுக்கு எல்லாம் ஊற்றுவோம் செய்வோம் நல்லா வீட்டுக்குக் கூட அதே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாமே அதனால அது வந்து இப்போ இப்போது வந்து அது வந்து ரொம்ப இப்போ வெயில் காலத்துனால் உங்களுக்கு தண்ணி எல்லாம் அதிகமாக வறண்டு போகுது வறண்டு போறதுனால உங்களுக்கு எங்களுக்காக சிரமம் ரொம்ப இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இருபது டைமுக்கு மேல் அடித்தா தான் பம்ப்பு எங்களுக்கு தண்ணி வந்து மேலே வருது அது வர்றதுனால் எங்களுக்கு சிரமமாக இருக்குது என்ன பண்ண தெரியல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு பஞ்சாயத்தில் தண்ணி ஏதாவது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க இது